ஹலோ ஏங்க காய்கறி வியாபாரம் பண்ணுறீங்களா நீங்கள் அவங்க ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்க சரி அதுதான் கால் பண்ணி பேசலாண்ட்டு நான் வந்து இங்கே மதுரை பக்கத்தில் ஹோ ஹோட்டல் நடத்திகிட்ருக்கேங்க எனக்கு வந்து அது கீரை இந்த காய்கறி உங்கள் கிட்டே என்னென்னா இருக்குது என்னென்னு சொன்னீங்கன்னால் நான் எடுத்துக்குவேன் சரக்கு காய் என்னென்னம்மா பண்ணுறீங்க வியாபாரம் சரிங்கம்மா எனக்கு வந்து அதே மாதிரி கீரை வந்து எப்பொழுதும் எனக்கு ஃப்ரஷ்ஷாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கோன்னால் ம அந்த கீரை போண்டா அந்த மாதிரி போடுறத்துக்கு எங்களுக்கு காய் கீரை எனக்கு அதிகமாக தேவைப்படும் சரி அதே மா இல்லைங்க எங்களுக்கு வந்து அதாவது ஃப்ரஷ்ஷாக வேணுங்க சரிங்க ம் நீங்கள் ஒரு கட்டு எவ்வளோ என்னென்னு சொன்னீங்கன்னால் நான் சொல்லுவேன் அதுக்குத் தகுந்த மாதிரி ஏன்னால் எனக்கு பட்ஜட்டு இருக்குமா என்னென்னு தெரில எவ்வளோங்க பண்ணுறீங்க பரவாயில்லை நான் வந்து அதிகமாக தான் எடுத்துக்குவேங்க அதுக்குத் தகுந்த மாதிரி சொன்னீங்க விலை கொஞ்சம் குறைச்சி சொன்னீங்கன்னால் பரவாயில்ல ஏன்னால் நான் வெளியிலேயும் விசாரிச்சுருக்கேன் சரிங்கம்மா எங்களுக்கு இல்லை எவ்வளோ இருவத்தஞ்சு ரூபா வருங்களா இல்லைங்க ந சரிங்கம்மா ஒரு விலைய கொஞ்சம் குறைக்க முடியுங்களா இல்லை நான் வெளியில் ஏற்கனவே விசாரிச்சுருக்கேன் நான் அதனால தான் ஒரு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா எதாவது டிஸ்க்கௌண்ட் பண்ணி தரலாம்லே ஏன்னால் நம் ஆ உங்களுக்கு என்ன சொல்கிறது இப்போது ஒரு நாளைக்கி எனக்கு அதிகமாக தேவைப்படும் சரி அதுதான்

இருபது ரூபா மட்டும்தானா அது கணக்கு தெரியும் அதுக்குத் தர வேண்டியதுதானே ஆ சொல்லுங்கள் சரி சரிங்க நான் நேரில் வந்து பார்க்குறேங்க இல்லைங்க அமௌண்ட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லவே இல்லைங்களே ஃபிக்சட் ரேட்டு தாங்களா எதுவும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சி வாய்ப்பு இருக்குங்களா இல்லை நம்ம அதிகமாக சரக்கு எடுத்துக்கிறேன் சரி அதுதான் ஒரு ரூபா டிஸ்க்கௌண்ட் இருக்குங்களா

ஆ சரிங்க சரிங்க நான் நேரில் வந்து பே பார்க்குறேங்க ம உங்கள் எங்கேண்ணா இருக்குது லேண்ட் மார்க் சொல்லுங்கள் எந்த இடப்போம் என்னென்ட்டு சொன்னீங்கன்னால் வந்து பார்ப்பேன் நான் மதுரையில் இது மீனாட்சி அம்மன் கோயில் கிட்டே இருக்குதுங்களா எதுன்னு சொன்னீங்கன்னால் நான் வந்து பார்ப்பேன் சரிங்க நான் நேரில் வந்து பார்த்து பேசுகிறேங்க சரிங்க ச சரிங்க நான் நேரில் வந்து பார்க்குறேங்க ஏன்னால் நேரில் பேசுனால் தான் சரியாக வரும் ஏன்னால் உ நீங்களும் யாருன்னு தெரியாது ஃபோனில் பேசுனால் சரி வராது நான் நேர்லேயே வந்து பேசுகிறேங்க ஆ சரிங்க ரொம்ப நன்றி